தமிழ்நாட்டில்ன்னு பார்த்திங்கனா இப்போ நம்ப எஜிகேஷ்னில் வந்து நிறையா மைனஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் பார்த்தோனா இப்போ நம்ப ஒரு காலேஜ் போகிறோனா அங்கே வந்து காலேஜோடய ஃபீஸு வந்து அதிகமாக இருக்குது காலேஜ் ஃபீஸ்தான் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா அதுக்கு மேலே ஹாஸ்டல் ஃபீஸு அதை மாதமாதம் அப்படின்ட்டு இப்போ ஹாஸ்டல் ஃபீஸ்தான் நம்ம நல்லா கட்டுறோன்னு பார்த்தோனா ஹாஸ்டல் ஃபீஸுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கிடைக்க மாட்டேங்கிது ஒரு நம்ப எஜிகேஷ்னுமே வந்து அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்கிது சொல்லலாம் ஃபீஸு அதிகமாக கட்டுறோமே ஒழிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலரான எஜிகேஷ்னும் கிடைக்கறது கிடையாது இப்போ நம்ப கோ கோவிட் டைமில் வந்து ஃபீஸை மட்டும் கரெக்டாக பே பண்ண சொன்னாங்க ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி எஜிகேஷன் கொடுக்கறாங்களா அப்படியே எஜிகேஷன் கிடச்சாலும் அத ஒழுங்காக வந்து பெனிஃபிட்டாக வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கறாங்களான்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏனால் வந்து எல்லார்கிட்டையும் ஃபோனு இருக்காது ஸ் அப்படியே ஃபோனு இருந்தாலும் எல்லா பசங்கள்கிட்டையும் அவங்க வந்து ஆன்லைன் க்ளாஸுன்னு சொல்லிவிட்டு கேம் வெளாடுறது அந்தமாதிரி தான் சில பசங்க வந்து இருந்தாங்க ஹண்ட்ரட் பெர்சண்ட் வந்து அந்த டைம் வந்து எல்லோருக்கும் வந்து அந்த எஜுகேஷன் போயி சேர்ந்துதான்னு கேட்டால் ஹா இல்லைன்னுதான் சொல்லணும் ஒரு ஒரு சிக்ஸ்டி பெர்சண்ட்தான் போய் சேர்ந்துருக்கும் அதே மாதிரி ய நம்ப க்ளாஸுன்றது வந்து என்விரான்மெண்ட்டு வந்து வேறு அந்த க்ளாஸ் அப்படினா அது ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது அமைதி இருக்கணும் ஒரு டிசிப்ளின் இருக்கும் ரெகுலராக இருப்போம் பஞ்சுவாலிட்டியாக இருப்போம் அதே வீடுன்னு கேட்டால் இல்லை இருக்காது கண்டிப்பாக டைமிங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகும் மார்னிங் க்ளாஸ்னால் அவங்க எப்போ வேணாலும் அப்போயே எழுந்து அப்போயே கூட ப்ரஷ் பண்ணாமல் கூட க்ளாஸ் கவனிக்கலாம்